இப்போ வந்து வேலை செய்யும்போது எதுவும் ஒரு இது க கஷ்டம் இல்லாமல் பாடலாம் அந்த பயிர் நடுவது தெரியாத அலுப்பு தெரியாமல் பாடுவாங்க அல்லது அந்த பள்ளிக்கூடம் போகக்குள்ளே பாடுவாங்க ஜாலியாக பாடிகிட்டு சந்தோஷமாக ஜாலியாக பிள்ளைங்களோடு ரவுண்டாக உட்காந்து பாடலாம் பாட்டுப்போட்டி வைப்பாங்க அதுமாதிரி பாடலாம் எல்லாேரும் ஒன்றா உக்காந்து எந்த இனிஷியல் வருமோ அந்த இது பாடிகிட்டு இருக்கலாம் அடுத்தது ஸ்கூலுக்கு போகக்குள்ளே பாடிகிட்டு ஜாலியாக போவோம் ஃபிரெண்டுங்களோடு சந்தோஷமாக ஜாலியாக காட்டு வேலை செய்யக்குள்ளே பாடிக்கிட்டே பயிர் நட்டுக்கிட்டே பாடுவாங்க அது மாதிரிலாம் நிறையா இருக்குது அது மாரி பாட்டுப்போட்டி வைப்பாங்க டேன்ஸு இது மாதிரி பாடுகிறப் போது அது பாடலாம் பாடுவோம் செம ஜாலியாயிருக்கும் எப்படி வேண்ணாலும் நம்ம இஷ்டம் ஊருக்கு போகக்குள்ள பாடிகிட்டு போவோம் எங்கேயா ஃபிரெண்ஸுங்களோடு ஜாலியாக சந்தோஷமாக எங்கேயாவது போகிற மாதிரியாருந்தா பாடிகிட்டு ஜாலியாக போய்விட்டு ஜாலியாக வருவோம் அது எப்படின்னா ஃபிரெண்ஸுங்களோடு பாடுவது ஒரு ஜாலி சந்தோஷம் தானே அது மாதிரிதான் எல்லாேருமே பாடலாம் பாடிகிட்டே போகலாம் அதைவிட காட்டுவேலையில் செய்யக்குள்ளே அந்த பயிர் நட்டுகிட்டே பாடுவாங்க அது ஒரு ஜாலியாக சந்தோஷமாயிருக்கும் பிள்ளைங்களோடு ஜாலியாக போகக்குள்ள அது ஒரு என்டர்டைமண்டாக பாட்டு போட்டி வச்சுக்கிட்டு குரூப்பாக உக்காந்துட்டு ஜாலியாக சந்தோஷமாக நல்லா ஜாலியாயிருக்கும் அதுமாதிரியும் பாடலாம் இப்போது பசங்கள் பிள்ளைங்கள் எல்லாம் ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் போனால் வந்தால் பாடிகிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க வருவாங்க அதுமாதிரி நல்லாயிருக்கும் சந்தோஷமாக